நாங்கள் வந்து சமீபத்தில் தீபாவளி கொண்டாடுனோம் தீபாவளி வந்து நல்ல சந்தோசமாக நாங்கள் கொண்டாடுனோம் நாங்கள் புது ஆடைகள் எடுத்து நாங்கள் வந்து பட்டாசெல்லாம் வாங்கி நாங்கள் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே போய் நாங்கள் பெரிய கடைகளில் போய் துணி பு புது துணிமணி எல்லோருமே வந்து ரெண்டு மூணு நாங்கள் எப்போவுமே எடுப்போம் ஏன்னால் வந்து அந்த மாதிரி டைமிங்கில் தான் நாங்கள் வந்து போய் துணிமணி எடுக்கவும் எங்களுக்கு ஆசையாவும் இருக்கும் அப்போ தான் புது புது கலெக்ஷன்லாம் வரும் அதனால் நாங்கள் வந்து தீபாவளி கொண்டாடுறதுக்காக போய் முன்னாடியே போய் எல்லோரும் துணிமணிலாம் எடுக்க ஆரமிச்சுருவோம் எடுத்து எல்லோரும் எடுத்துட்டு வந்து வீட்டில் வந்து வெச்சுருப்போம் நாங்கள் வந்து பல பலகாரங்களெலாம் நாங்கள் அதிகமாக செய்வோம் ஏன்னால் எங்களை சுற்றி உள்ளவங்க நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் நாங்கள் கொடுப்போம் எப்போயுமே அதனால நிறைய பலகாரம் முன்கூட்டியே நாங்கள் செஞ்சு வெச்சுருவோம் எப்போயுமே நாங்கள் ந கொழ நாங்கள் வந்து அதைவுட இப்போ தீபாவளி கொண்டாடுன அன்றைக்கி சாயங்காலம் வந்து நாங்கள் வந்து எங்கள் கிராமத்துக்குப் போவோம் அங்கே வந்து எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் இருப்பாக அங்கே போய் நாங்கள் பட்டாசெல்லாம் வைப்போம் ரொம்ப ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் அங்கே போய் நாங்கள் எங்கள் சொந்தோம் பந்தோம் எல்லோருமே வருவாங்க எங்கள் சித்தப்பா எங்கள் பெரியப்பா எங்கள் பெரியம்மா சித்தி எல்லோருமே ஒன்றா நாங்கள் கிராமத்தில் வந்து சேர்ந்து ஒன்றா கொண்டாடுவோம் எப்போயுமே அங்கே வந்து எல்லோரும் நைட்டில் வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் நல்லா அழகாக இருக்கும் எங்களுக்கு அதை பார்க்கவே அவ்வளோ சந்தோசமாக இருக்கும் எங்களுக்கு நாங்கள் தீபாவளி கொண்டாடினா இந்த சமீபத்தில் இப் இப்படி தான் நாங்கள் கொண்டாடினோம் நாங்கள் எப்போயுமே நாங்கள் இப்படி நாங்கள் கொண்டாடுவோம் நாங்கள் இந்த மாதிரி பை நாங்கள் வந்து நெ பொங்கலுக்கும் அதே மாதிரி தான் போவோம் தீபாவளிக்கும் அதே மாதிரி தான் போயிருவோம் நாங்கள் அந்த சாயங்காலமே நாங்கள் கிளம்பி போயிருவோம் அங்கே போய் புது துணிய உடுத்தி நல்லா இங்கேயும் நாங்கள் போய் இங்கேயும் ஃபர்ஸ்ட்டு புது துணி உடுத்தி கொண்டாடிப்போம் அங்கே போய் தான் நாங்கள் வேறு துணி பு உடுத்தி அங்கே தாத்தா பாட்டியை போ பார்க்க போவோம் நாங்கள் அது ரொம்ப சந்தோசமாக இருக்கும் எங்களுக்கு நாங்கள் இப்படி எங்களுடைய வந்து பண்டிகையில் வந்து நாங்கள் கொண்டாடுவோம்